எங்கள் மாவட்டத்தில் ஆடி மாசத்தில் மாரியம்மனுக்கு சிறப்பாக சா சாகை வார்த்தல் அதாவது கூழு கரைச்சி ஊற்றுறது சாகை வார்த்தல் செடில் போட்டுக்கிறது இந்த மாதிரி நடக்கும் சித்தரை மாசத்தில் சித்தரை பவுர்ணமியில் சித்தரை பவுர்ணமி விழா கொண்டாடுவாங்க ஆடி மாசத்தில் முக்கியமாக சாகம் ஊற்றுற நிகழ்ச்சி நடைபெறும் அதில் என்னான்ன கூழு கஞ்சி இந்தமாதிரி பால் குடம் இந்தமாதிரி எடுத்து அதில் எல்லோருக்கும் பக்தர்களுக்கும் பொது மக்களுக்கும் சாப்புடறத்துக்கு கொடுப்பாங்க அப்றம் ஆடி மாசத்தில் செடில் திருவிழா நடக்கும் அதில் வந்து ஊசியை உடம்பில் குத்திக்கின்னு செடில் திருவிழா அப்றம் வந்து சில கோயில்களில் வந்து அக்னி அக்னி தீமிதி தீ மிதிப்பாங்க அதாவது நெருப்பு மூட்டி அதில் இறங்கி நடக்கிறது அந்தமாதிரி நிகழ்வுகள் நடக்கும் அப்றம் தை மாசத்தில் பொங்கல் திருவிழா நடக்கும் அப்பொழுது ஜல்லிக்கட்டு மஞ்சள் மஞ்சள்விரட்டு எருது விடும் விழா இந்தமாதிரி நடக்கும் அப்பொழுது இளைஞர்கள் இளங்காளையர்கள்லாம் கலந்து கொண்டு காளைகளை அடக்குவது அந்தமாதிரி முக்கியமான சில நிகழ்வுகள் நடக்கும் அதில் ஜெயிக்குறவங்களுக்கு ப்ரைஸ் கொடுப்பாங்க அந்தமாதிரி மாவட்டத்தில் நிறைய முக்கியமான நிகழ்வுகள் நடந்து கொண்டு இருக்குது